கண்டிப்பாக இந்த மதம்மெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களை ஒன்றிணைக்கிறது அப்படின்றதை நம்ம சொல்லலாம் ஏனால் எங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு முஸ்லீம் பெண்மணிதான் ஆனால் அவங்க ரம்ஜான் கொண்டாடும்போது கண்டிப்பாக அவங்க வீட்டுலிருந்து எங்களுக்கு பிரியாணி வந்துடும் அதேமாதிரி வந்து அவங்க வீட்டில் சொந்தக்காரங்களை கூப்பிடும்போது எங்களை கூப்பிட்டுட்டு போவாங்க அவங்களோட நாங்கள் கொண்டாடுவோம் தீபாவளி வரும்போது நாங்கள் அவங்கள கூப்பிடுவோம் கொண்டு போய் ஸ்வீட்டு கொடுப்போம் அவங்க எங்கள் வீட்டுக்கு வருவாங்க இதேமாதிரி நாங்களெலாம் ஒற்றுமையா சேர்ந்து வேறு ஒரு இடத்துக்கு போவோம் அவங்க எல்லாம் குழுவுல இருக்காங்க ஸோ குழு நண்பர்கள் எல்லாம் வந்து நாங்களெலாம் ஒட்டாக கூடி நாங்கள் சிலது பண்டிகைகளெல்லாம் ஒட்டாகவே கொண்டாடியிருக்கிறோம்